விழுப்புரத்தில் அதிகமாக இருக்கிற தொழில்கள் என்னென்னனா விவசாயம் விவசாயத்தில் அரிசி கோதுமை நெல் எண்ணய் மல்லாட்ட இதெல்லாம் வந்து விளச்சி எடுத்துட்டு வந்து அதிகமாக இங்கே வந்து விற்பனை பண்ணுவாங்க மார்க்கெட்டில் கொடுக்குறதுனாலும் கொடுப்பாங்க அப்புறமேட்டா வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்காகவே வந்து தொழிற்சாலைகளும் இணை இணைந்து காசு கொடுத்து வாங்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க அப்புறமேட்டா வந்து மாடு ஆடு கோழி மாட்டில் வந்து பால் கறக்கிறத வந்து அவங்க விற்பனையும் பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து போயிட்டு ஒரு இதில் ஊற்றுறதுனாலும் ஊற்றிடுவாங்க அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா ஆடு ஆடு வளர்த்து அதை வந்து பெரிய பெரிய இதுவாக்கி இறைச்சிக்கு கொடுக்குறதுனாலும் கொடுத்துடுவாங்க கோழி கோழி இதில் வந்து அது போடுகிற முட்டையை வந்து விற்பாங்க அதையுமே இறைச்சிக்கு கொடுக்குறதுனாலும் கொடுத்துடுவாங்க அப்புறமேட்டா வந்து ஒரு பெரிய சர்க்கரை ஆலை வச்சுருப்பாங்க அந்த சர்க்கரைக்கு வந்து தேவைனா ஒரு கரும்பு யார் யாரெல்லாம் கரும்பு போடுறாங்களோ அவங்ககிட்டே போயிட்டு சொல்லுவாங்க நான் சர்க்கரை ஆலை வச்சுருக்குறேன் எனக்கு கரும்பு எட்டுனு வந்து கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கரும்பு வெட்டி எடுத்துன்னு வந்து அவங்க கையில் கொடுப்பாங்க அவங்க காசு கொடுத்து வாங்கி அதை சர்க்கரையை நமக்கு தயார் பண்ணி கொடுப்பாங்க இதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகமாக வந்து தொழில் நடக்குது